நான் படிச்சிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடிச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படிக்கலாம்ன்னு பார்த்தா அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு அமையலை நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் புகுந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாரும் சரி ரெண்டு பேரும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நானும் அப்புறம் ரெண்டு வருஷம் ஆகட்டும் சரி மூணு வருஷம் ஆகட்டும் ஆறு மாசம் ஆகட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிப்போட்டுட்டே வந்தேன் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் அந்த படிப்பை கண்டின்யூ பண்ண முடியலை அப்புறமா ஒரு சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி வீட்டுக்கார்ட்டேயே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுமாரி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்ருந்தேங்க இதுக்கப்புறமும் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அவரும் வந்து அவங்க அப்பா அம்மாகிட்டே பேசி சரி படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் அவரே என்னை கிளாஸுக்கு கூட்டிட்போய்ட்டு கூப்ட்டு வருவார் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆலோசனை கேட்டது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணது எல்லாமே எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான்